ஹலோ சிலம்பு ஏஜென்சியா சார் என் பெயர் அஸ்கன் நான் விழுப்புரத்தில் இருந்து கால் பண்ணுறேன் ஆக்சுவலாக பார்த்திங்னா எங்கள் ஃபேமிலியோட வந்து செஞ்சி போறதுக்காக உங்கள் ஏஜென்சியில் வந்து கார் புக் பண்ணியிருந்தோம் மணி ஆறு மணிக்கு வர சொல்லியிருந்தோம் மார்னிங் ஆறு மணிக்கு ஆனால் மணி இப்போ ஏழாகுது இப்போ வரைக்குமே வந்து கேப் டிரைவர் வரல அந்த நம்பருக்கு கால் பண்ணினாலும் போக மாட்டுது நாட் ரீச்சபிள் நாட் ரீச்சபிள்னே வருது ஸோ என்ன இஷ்யூன்றது எனக்கு தெரியல லேட் ஆகிட்டே இருக்குது ஆமாம் சார் ஆமாம் ஆறு மணிக்கு சொல்லியிருந்தோம் என்னன்னு தெரியலியே சார் நீங்கள் தான் சார் சொல்லணும் நானும் சரி நேற்று நைட் கால் பண்ணேன் ஓகே வந்துடறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் மணி இப்போ ஏழு ஆகியும் இன்னும் வரல நீங்களாச்சும் அதை எதாது ஆக்சஸ் பண்ண முடியுமா சொல்லி பாருங்க சார் எதாவது நம்பர் இருந்தால் கொஞ்சம் கால் பண்ணி பாருங்க நீங்கள் எங்கள்ட்ட அந்த ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்குது இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் எப்படி சார் நாங்கள் அக்சப்ட் பண்ணிக்கிறது நாங்கள் ஒரு பிளான் பண்ணி இந்த ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு போகிறோம் நீங்கள் இந்த மாதிரி வந்து லேட் பண்ணிங்க அப்படின்னால் எப்படி நாங்கள் அந்த இடத்துக்கு நாங்கள் போய் சேர முடியும் சொல்லுங்கள் இது உங்களுக்கே ஒரு லாஜிக்காக தெரியுதா எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியல தெரியாது சார் ஒன்று வேற கேர் கார் வந்து இப்பவே எனக்கு புக் பண்ணி அனுப்புறீங்க இல்லை அப்படின்னால் நான் வேற மாதிரி அதை ஆக்சன் எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா நான் வேற எதுவும் நான் புக் பண்ணலை எனக்கு இதுக்கப்புறம் புக் பண்ணி போகறதுக்கு டைம் ஆகிடும் ஸோ ஒன்று வேற கார் எதனா அனுப்புங்க இல்லைனா அந்த டிரைவரை எங்கே இருக்கான் சீக்கரம் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க ஓகே சார்